வணக்கங்க நான் வந்து சிவராஜ் பேசுகிறேன் நம்ம போன வாரம் நம்ம வந்து ஊட்டிக்கு போனோம்ல நம்ம ட்ராவல்ஸ்ஸு நீங்கள் உங்கள் ட்ராவல்ஸில் போனோம் அந்த போன பயணத்துக்கான தொகையை வந்து ப்ளேமெண்டு பணமா என்கிட்ட கையில் கொடுத்துறீங்கன்னா ஏன்னா இது நீங்கள் வந்து கூகுள் ப்ளே ஜிபிளே ஃபோன் ப்வுல போய் போட்டீங்கன்னா நான் போய் எடுக்க முடியாதுங்க ஏடிஎம் வந்து பார்த்தீங்கன்னா பத்து கிலோ மீட்டருக்கு தள்ளி இருக்குதுங்க ஏதோ அவுட்டரில் போய் வச்சிருக்கிறான் போய் எடுத்துக்கிட்டுருக்க முடியாது நீங்கள் கையில் வந்து இங்குட்டு சைடு வருவீங்களா நீங்கள் வரும்போது அப்படி என் கையில் கொடுத்துட்டீங்கன்னா நல்லது நல்லாயிருக்கும் இல்லை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இருக்கிற இடத்த சொல்லுங்க அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன செய்கிறேன் வாங்கிறேன் உங்ககிட்ட சில்றை இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஆமாம் ஏன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்ன்னா ட்ராவல்ஸ் வச்சி நடத்திட்டுருக்கிறீங்க இருக்கும் உங்ககிட்ட

அதனால நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னது நாங்கூட அங்கே அந்த சைடு வந்தேன்னா உங்களை நேரில் பார்த்து நான் என்ன செய்கிறேன் வாங்கிறேன் ஆமாம் உங்களுக்கு வேற எதுவும் சந்தேகம் இருக்குதுங்களா இல்லை ஏன்னா என்கிட்ட வந்து நான் ஜிப்ளே ஃபோன்ப்ளே யூஸ் பண்ணுறதில்ல அது ஒரு காரணம் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த இந்த நெட்டில் போட்டு நான் எங்கே போய் எங்கே போய் பணம் சேருதுன்னு சொல்ல முடியலேங்க ஆமாம் அதனால் யூஸ் பண்ணுறதில்லேங்க அதெலாம் நேரடியாக இது யாரும் பணம் கேட்டாங்கன்னாலும் நான் நேரடியாக போய் கொடுக்கறேன் அதுமாரி நீங்கள் எனக்கு நேரடியாக என்னென்ன செய்யணுங்றது கொடுத்துருங்க இல்லைன்னா நீங்கள் உங்களுக்கு இது அப்படி உங்களுக்கு சுச்வேஷன் சரியில்லைன்னா சொல்லுங்க நான் வந்து பார்த்திங்கன்னா நேரில் வந்து வாங்கிறோம் ஆமாம் நீங்கள் அங்கேதான இருப்பீங்க ஆமாம் அங்கேதான இருப்பீங்க வந்தடறேன் வந்து வந்துங்க உங்கள் டக்குன்னு எவ்வளோ இருக்கோ சில்லற இருந்தாலும் கொடுங்க ஆமாம் அதுக்கூட நான் வாங்கிறேங்க ஏன்னா இப்போ அப்றம் செலவுக்கு வேற காசு இல்லேங்க அப்ப அந்த குழு கட்டணும் இந்த குழு கட்டணும் இதே பெரிய தலைவலிங்க ஆமாம் பெரிய தலைவலியாக இருக்குது என்ன பண்ணுறது இருக்குது நிறைய இருக்குது ஆமாம் அதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்னது நீங்கள் சில்லறை என்னது சில்லறையாக இருந்தால் சில்லறையாக கொடுங்க பணமாக இருந்தால் பணமாக கொடுங்க அப்படி இல்லையா நேரில் வந்து என்ன செய்கிறேன் நான் வந்து வேணுணா வாங்கிகறோம் இன்னொரு அடுத்த வேற பயணம் வேற போகணும் இப்போ அது உங்களுக்கு வந்து அடுத்த நம்ம நாளைக்கு கூட நான் சொல்கிறோம் அதுக்கான பயணத்தை இப்போ இப்போ என்ன வச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா ஆமாம் மறந்துறாதீங்க கூடிய விரைவில் வந்து நம்ம பயணம் வந்து இன்னும் அது தொடரணும் இந்த மாதிரி ட்ராவல்ஸ் எல்லாம் உங்களுக்கு உதவியாக நான் இருப்பேன்